எனக்கு பிடிச்ச உணவுலேயே எங்கள் வீட்டில் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்புடறது அடை தோசைங்க அடை தோசைன்னால் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க கூட கேட்பாங்க அக்கா இது எப்படிக்கா செஞ்சீங்க சூப்பராயிருக்குக்கா இந்த அடை தோசை எப்படிக்கா செஞ்சீங்கன்னு கேட்பாங்க நானும் அதுக்கு உண்டான விளக்கம் சொல்லுவேங்க ஒரு ரெண்டு டம்ளர் அரிசி தண்ணியில் ஊறவச்சு ஒரு மூணு மணி நேரம் ஊறணும் ரெண்டு டம்ளர் அரிசி ஊறவச்சு அதுக்கு கொஞ்சம் ஒரு கை உளுத்தம்பருப்பு சாரி சாரி ஒரு கடலைப்பருப்பு ஒரு கப்பு துவரம்பருப்பு ஒரு கப்பு பாசிப்பருப்பு ஒரு கப்பு பாசி பருப்பு பயிறு எல்லாம் போட்டு ஊறவச்சு அதுக்கப்புறம் அதெல்லாம் அ ஊறினது மூணு மணி நேரம் நல்லா ஊறணுங்க ஊறினதுக்கு அப்புறம் வெங்காயம் கொஞ்சமாக வெங்காயம் போடணுங்க அப்புறம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா தெளி நல்லா உரித்து எடுத்து வச்சுக்கோங்க மூணு மணி நேரம் அரிசி ஊறினதுக்கு அப்புறம் ஃபஸ்டு நல்லா இஞ்சி பூண்டு இதெல்லாம் ஒரு ஒ மசிய அரைச்சுட்றணுங்க அரைச்சத்துக்கு அப்புறம் அப்புறம் அரிசியை போட்டு அதில் வந்து வர மிளகா உப்பு கொஞ்சம் சீரகம் அதெல்லாம் போட்டு அது நல்லா மையலான் ஆட்டக்கூடாது ஒரு ஒரு பதமாக வந்து ஆட்டி எடுத்து வச்சுடணுங்க ஆட்டி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் வெங்காயம் கறிவேப்பிலை முருங்க தழ இதெல்லாம் போட்டு ஒன்றா கரைச்சு ஒரு ரெண்டு நிமிடம் இருந்துட்டு அடை தோசை ஊற்றினா அடை தோசை செம்மையாருக்குங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராயிருக்குங்க உடம்புக்கு ஹெல்தியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்குங்க பிள்ளைங்களான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அடை தோசைன்னால் எல்லோருமே விரு பெரியவங்கலிருந்து சிறியவங்க சிறு சின்ன பசங்க வரையும் அடை தோசைன்னா அவ்வளோ எப்படின்னா அந்த இந்த கா அடை தோசைங்கறது உடம்புக்கு ஹெல்த்தாகவும் பயிர் வகைகளாக இருக்குங்களா உடம்புக்கு ஆரோக்கியம் அதில் முருங்கை கீரையும் சேர்த்திக்கிறோம் வெங்காயம் எல்லாம் உடம்புக்கு ஆரோக்கியம் சத்துணவு சத்துள்ள பொருளாக ஆச்சுங்க நாங்கள் ஒரு பதினஞ்சு நாளுக்கு ஒருக்கா ஒரு மாதம் ஒருக்கா செய்வங்க வீட்டில் அதேமாதிரி பூரி மசாலா குழம்பு வைப்போம் உருளைக்கிழங்கு பூரிக்கு செய்கிறதுன்னா உருளைக்கிழங்கு மசாலா குழம்பு வைப்போம் இந்த மசாலா குழம்பு கூட நல்லாயிருக்குங்க நல்லா உருளைக்கிழங்கு வேக வச்சு வெங்காயம் போட்டு கடலை மாவு கடலை போட்டும் செய்யிறவங்க செய்வாங்க ஒரு சிலர் அப்படே வெங்காயம் போட்டு தாளித்திட்டு வச்சா அது சூப்பராகருக்குங்க உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு அப்புறம் பிள்ளைங்களான் ரொம்ப பூரி மசாலா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எல்லோருமே பிள்ளைங்க பசங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கூட அக்கா இந்த மசாலா குழம்பு எப்படிங்க்கா வச்சிங்க என்னங்கக்கா எதுவுமே போடாமல் வச்சுருக்கீங்க இவ்வளோ சூப்பராகருக்குதுன்னு கேட்பாங்க அவ்வளோ சூப்பராகருக்குங்க மசாலா குழம்பு அப்புறம் அடை தோசையும் அப்படிதாங்க அதை மாதிரி எல்லாம் நிறையா ஒரு கிட்டத்தட்ட இந்த முக்கால்வாசி யூடியூபில் பார்த்து கூட செய்வேங்க அது செஞ்சால் அவ்வளோ சூப்பராக வருதுங்க அருமையாக வருதுங்க இந்த தக்காளி தொக்கு எல்லாம் நாம் இவ்வளோ தான் ஆகிப்போயிருதுங்க அவ்வளோ தக்காளி தொக்குலாம் அவ்வளோ டேஸ்டாக சூப்பராக வருதுங்க யூடியூபில் பார்த்து செஞ்சேங்க அன்றைக்கு நல்லாயிருந்துதுங்க